என்னங்க மொழிய பற்றி பேத்திப்புட்டு இருக்கிறீங்க அதாவது என்னன்னால் தமிழ் நாட்டிலே இருந்துக்கிட்டு தமிழ் மொழிதான பேசவோம் நாங்கள் தமிழ் மொழியோட வேற என்னாங்க மொழிகள் நமக்கு வேணும் தமிழில் பாட்டு வந்துருக்குது தமிழில் மெசேஜி வந்துருக்குது தமிழிலயே டைப் அடிக்கிறது வந்துருக்குது தமிழிலயே ஹண்ட்ரயிட்டிங் கொடுத்துருக்காங்க ட்ரைட்ட எல்லாமே தமிழிலதான் இருக்கும் போது அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் இங்கே வேறே மொழிகள் பேசணும் தமிழ் மொழி தான் நாங்கள் அதிகமாக பேசணும் தமிழிலயே தானே வந்தே மாதரம் சொல்கிறோம் வேறே மொழியா சொல்கிறோம் தமிழில தான் பிறந்தோம் வளர்ந்தோம் ஊர் எல்லாமே இந்தியா தான் இந்தியாவில் இருந்துக்கிட்டு தமிழ் பற்றி பேசாத நீ ஹிந்தியில் பேசு மலையாளத்தில் பேசு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது தமிழில தான் பேசணும் தமிழில தான் நம்ம எல்லோருமே வந்து வாழ்த்த ஊர் தமிழ் மண் தான் இன்றைக்கி ரத்தமோ சிந்த சிந்த வேர்வை உழைச்ச மக்கள் எல்லா உழவர்கள் எல்லோருமே தமிழ் நாட்டில் உழவர்கள்லாம் உழைச்சாங்க அவங்களுக்கு உண்டான மரியாதையை நாம கொடுத்ததான நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை அதனால தான் தமிழிலயே நாங்கள் மூச்சாக கருதுகிறோம் நாங்கள் படிக்கும்போதும் தமிழ் மொழி தான் முன்ன கற்றுக்கொடுத்தாங்க அம்மா பிறந்த உடன் தமிழ் தான் கற்றுக் கொடுத்தாங்க அ ஆ இ ஈ எதுலேருந்து வந்தது அம்மானு சொல்லி கொடுத்ததுல தான் வந்தது அதனால தான் தமிழ் எழுத்து முதலில் வைக்கணும் தமிழிலயே அதுதான் ஆனா ஆவன்னா ஈனான்ட்டு இப்போ டீச்சருங்கள்லாம் ஆசிரியர்கள்லாம் அப்போ சொல்லிக் கொடுத்தாங்க அதனால தான் தமிழ்னா இன்றைக்கி எல்லார்த்துக்கும் தமிழுங்கிற பேர் தெரியுது எங்கிருந்து வந்தது ஆசிரியர்கிட்ட இருந்து வந்தது நமக்கு அப்புறம் வேறே என்னன்னால் தா கோவிலுக்கு போனோம்னால் தமிழில தான் இது அ அர்ச்சனை பண்றாங்க ஹிந்திலேயா பண்றாங்க அதனால் தான் தமிழ் பேர் கொண்ட முருகன் பேர் கொண்ட தமிழ் முருகன் இங்கிலீஷ் க முருகனா வந்து பண்ணாப்பில அதனால தமிழ் தான் நமக்கு வேற்று மொழி கிடையாது தமிழ் தான்